ஹலோ ஆமாம் நீங்கள் யார் சரிங்கம்மா கேட்டுனால் எங்கே படிக்கட்டுக்கு கேட்டு போடணுமா இல்லை மெயின் கேட்டுக்கு போடணுங்களா

சரி சரி கேட்டு மாடல் என்ன மாதிரி மாடலில் வேணும் என்ன ஏதுன்னு பாருங்க நான் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்ச்சு விட்றேன் எப்படி லேபராக வந்து செய்யணுங்ளா இல்லை கான்ரேக்ட்டாக கொடுத்துர்றீங்ளா

சரிங்கம்மா லேபரான கூலி ஆயிரத்தி ஐநூறுபா வாங்குவோம் ஒரு சிம்பிள் கேட்டு ஒரு நார்மல் கேட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வாங்குவோம் இல்லை கொஞ்சம் எனக்கு டிசைனாக வேணும் அப்படினா அறுபது ரூபா எழுவது ரூபா ஆகும் நான் கேட்டோடய சேம்பிள்லாம் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் நீங்கள் எந்த கேட்டு சொல்லுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் அந்த கேட்டு உங்களுக்கு அந்த இடத்துல அமையுமா அமையாதானு சொல்லிட்டு வந்து இடத்தை பார்க்குறேன் நேரில் வந்து பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பேசிக்குவோம் சரிங்களா

ஆமாம் ஸ்டெப்புக்கு வைக்கிணுன்னா விருப்பம் உங்களுது தான் நீங்கள் டிசைன் சொல்லுற மாதிரி அமௌண்ட் ஆகும் டிசைனெலாம் எனக்கு அவ்வளவாக வேணாம் நார்மலாக போதும் அப்படினு நீங்கள் சொன்னிங்கன்னால் நம்ம நார்மலாக பண்ணிக்கலாம் கம்மி ரேட்டுலையே அதுவும் மெயின் கேட்டு தரேன்கிறிங்க ஸ்டெப்பு தரேன்கிறிங்க அப்படினா கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணிக்கிலாம் டிசைனு நீங்கள் சொல்கிற டிசைனை பொறுத்து தான் அமௌண்ட் வந்து அதிகரிக்கும் அமௌண்டு கொஞ்சம் நீங்கள் வேணும்னா நீங்கள் மொத்த வேலையும் என் கிட்டையே கொடுக்குற மாதிரியா இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணி நான் சொல்லுவேன் சரி நான் முதல்ல உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்ச்சு விட்றேன் பாருங்க பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்க சரிங்களா ம் சரி இதே தானா உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இதே தானா சரி ஓகே நன்றி அனுப்ச்சு விட்றேன் பாருங்க பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்க சரி சரி சரி ரைட்டு கண்டிப்பாக